எனக்கு வந்து சின்ன வயசுலேருருந்து காயின்ஸுகளை சேகரிக்க பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூபாய் காயினு பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா பத்து ரூபாய் காயின்கள் போன்ற நிறையா காயின்கள் எனக்கு சேகரித்து பழக்கம் இருக்குது இதில் அந்த பார்த்திங்கன்னா அந்த பண்டைய காலத்தில் அந்த ஒரு ரூபாய் காயின்ல பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியா போன்ற காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூபாய் காயின்களை விக்டோரியாவுடைய அந்த முகப் பதி முகம் பதிச்சிருக்கிற காரணத்தனால அவங்களுடைய காயினோட விலைமதிப்பு பார்த்திங்கன்னா அந்தைய காலத்தில் லட்ச ரூபாய்க்கி கூட இப்போல்லாம் மதிப்பீடு இருந்தது அதுவும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலலாம் பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இரண்டு லட்ச ரூபாயாக பார்த்தா அதிகப்படுத்தியிருந்தாங்க அது ஏன் அப்படிம் பார்த்திங்கன்னா அந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா அது எப்படி அந்த காயினோட மதிப்புகள் ஏற்றப்படுகிறது குறைக்கப்படுகின்றதுனு பார்த்திங்கன்னா அந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்கிற எப்படியெல்லாம் ஆட்சி செய்தாங்கள் அவங்க எந்த அந்த காயின்ல பார்த்திங்கன்னா எந்த தரத்தில் அவங்க தயாரித்து செஞ்சி அவங்க காயின்களை உற்பத்தி பண்ணாங்கள் அப்படின்றது வச்சி தான் அவங்க இந்த காயின்களை வரலாற்றை வச்சி தான் அவங்க வந்து அந்த விலையேற்றத்தை அவங்க உறுதி செய்கிறாங்க மற்றப்படின்னு பார்த்திங்கன்னா வேற எந்த மூலமாகவும் அந்த காயின்களை வந்து அவங்க விலையேற்றம் வந்து செய் குறிப்பிட்ட அளவு இது பண்ண மாட்டாங்கள் அதனுடைய வரலாறை வச்சி மட்டுமே அந்த காயின்களை பார்த்திங்கன்னா அவங்க அந்த விலை ஏற்றத்தை அவங்க சுய குறிப்பிட்டு செ சொல்லுவாங்கள் மாத் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வெத் வெள்ளை கற்கள் பச்சலை கற்கள் இந்த ரத்தன கற்கள்ல இந்த போன்ற கற்களெல்லாம் வச்சி பார்த்திங்கன்னா அந்தைய காலத்திலையும் வந்து இந்த ஒரு பொக்கிஷமாகவே பார்த்துட்ருந்தாங்க அந்த காலத்திலேருந்தே இது இல்லாமல் அது அப்பவே பொக்கிஷமாக பார்த்துட்ருந்ததுலாம் பார்த்திங்கன்னா இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய ரத் விலைகள் பார்த்தின்னா கோடிக்கணக்கிலலாம் அது இவை விற்கப்படுகின்றது இது இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது பைசா அந்த பத்து பைசா இந்த கா நு காயின்களாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அவங்க மிகவும் ரொம்ப எளிமையாகவே பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கி மேலேயும் அவுங்க விற்கப்படுறேங்கிறாங்க அது குறிப்பிட்ட லட்சங்கள் இல்லாமல் அவங்க ஏ காலத்துக்கு ஏற்ப அவங்க வந்து அந்த நாட்களை கொண்டு வருஷங்களை தாண்டியும் அவங்க விலையேற்றத்தை அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இதை வாங்கி கொள்கின்றாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் அதிகம் அதிக அதிகமாக அவங்க வரலாறுகளும் அந்த காயினுக்கு அதிகமாகிட்டே போகுமே தவிர அந்த மற்றபடி எந்த விதமான காரணங்களும் இருக்காது